ஆமாம் சொல்லுங்கள் மேம்

ஓகேங்க மேடம் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி மெயிலில் அனுப்புறீங்களா இல்லை நேரில் வந்து தரீங்களா மேடம் ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் நாங்கள் மருந்து தந்துடுறோம் உங்களுக்கு ப்ளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட்டில் வேணுங்களா இல்லை கலர் ப்ரிண்ட்டில் வேணுங்களா மேம் உங்களுக்கு ஓகேங்க மேடம் ஆ ஓ இப்போ வந்து பேஜ் வந்து ப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுக்க போட்டுக்கலாங்களா இல்லை பேஜ் ஆ ஒரு பேஜுக்கு ஒன்று ஒன்று போடணுங்களா மேம் ஓகேங்க மேடம் ஒரு பேஜுக்கு வந்து டு ரூபீஸ் மேம் அப்புறோம் நீங்கள் எத்தனை பேஜ் அனுப்புறிங்களோ அந்த பேஜுக்கு நாங்கள் எங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் நேரில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மேம் இல்லை ஃபோன்பே பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்க மேம் ஓகே மேம் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க மெயிலில் அனுப்பிருங்க எங்களுக்கு இப்போவே அனுப்பிவிட்டு நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து நீங்கள் நேராக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம கடை இருக்குங்க மேம் ஓகே மேம் தேங்க்யூ

ஓகேங்க மேம் தேங்க் யூ